எனக்கு போக விரும்புவது என் தம்பி வீட்டு என் அம்மா வீட்டுக்கு போக ரொம்ப நல்லா பிடிக்குங்க வந்து கோவிலு போனோம்னா பழனி போனால் வ இங்கேருந்து நடந்து போகணும் அங்கே நடந்து நடைப்பயணம் எனக்கு மெயினாக பிடிக்கும் கோவிலுக்குப் போனால் மேலே ப கீழே போய் படியில் மேலே நடந்து போவோம் பஸ்ஸில் அந்த இதில் போகமாட்டோம் போக மாட்டோம் எதுக்கு பஸ்ஸு நடந்தே போய்விட்டு நடந்தே வருவோம் போய் ஏறி பார்த்துட்டு நல்லா ஜாலியாக போய்விட்டு ஜாலியாக வருவோம் கோவில்ல இருந்து அங்கே வந்து பா இந்த இதெல்லாம் இருக்கும் குரங்குங்க நல்லா ந கோவில் இருக்கும் அதுக்கு வாழைப் பழம் வாங்கி கொடுத்துட்டு பொரி வாங்கி கொடுத்துட்டு போவோம் மேலே போய் சாமி நல்லா வே மேலே போய் பார்த்துட்டு ஜாலியாக நல்லா இருக்கும் சாமி கும்பிட்டு நல்லா பார்த்துட்டு வருவோம் மனநிறை நிறைவோடு சாமி கும்பிட்டு வருவோம் நிம்மதி கொடுக்கும் எனக்கு பிடித்தது வந்து முருகன் தான் நமக்கு மெயின்னு வந்து முருகன் முருகன் மாரியம்மா சமயபுரத் தாயார் இவங்க தான் என் மெயின் சா எனக்கு பிடிக்கிறது சாமிக சாமி பிடிக்கும் இருந்தாலும் மெயின் வந்து பழனி தான் எனக்கு மெயினாக பிடிக்கும் அப்புறம் கோவில் இது டூர் போகணுனா கொடைக்கானல் பிடிக்கும் அங்கே நிறையா அப்புறம் சுற்றுலா அப்புறம் சனங்க நெறையா வர்றாங்க பூ பூஞ்செடி பல மூலிகைச் செடி அதெல்லாம் பா பா தோட்டம்லாம் பார்த்துட்டு அதை சுற்றிப் பார்த்துட்டு வருவோம் அதுங்க மணம் அது மணம் வர்றது பிடிக்கும் கொஞ்சம் நீர் வீழ்ச்சிக்கி போவோம் போட்டு இருக்கும் மொத தண்ணி ஊத்திட்டு வந்து நீட்டாக இப்போ போட்டில் போய்விட்டு வந்துட்டு வருவோம் போவோம் ஜாலியாக நாங்கள் மதுரை மீனாட்சி கோவிலுக்கும் போவோம் போனோம்னா அங்கே நல்லா எங்களுக்கு வந்து சாமி நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இருந்துவிட்டு அங்கே பார்த்து போய் பொழுதுபோக அங்கே இருந்துவிட்டு சாமி ஜாலியாக கும்ச்சிட்டு நாங்கள் நெறைவோட நாங்கள் வருவோம் வீட்டுக்கு நிம்மதியை எங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கும் போவோம் அதுவும் பிடிக்கும் அங்கே போனதும் எங்களுக்கு வந்து ஒரு குடும்ப பிரச்சனை அங்கே போய் சாமி கும்பிட்டோன்னா மனநிறைவு எங்களுக்கு தீர்வும் நல்லா இருக்கும் எங்களுக்கு வந்து அப்படியே ஒரு கோடி ரூபா கொடுத்த மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு நிறைவா நாங்கள் இருக்கிறோம் அங்கே போய்விட்டு வந்தோமுனா சாமி தெய்வத்தை பாத்தோம்னா நம்மளுக்கு ஒரு கவலை கவலையே நீங்கிட்ரு அங்கே அந்தளவுக்கு நாங்கள் இப்போது போக விருப்பப்படுறோம் ச எல்லா சாமி கடவுளுக்கும் ஊருக்குப் போனால் பஸ்ஸு போனாலும் ட்ரெயினில் போனாலும் எங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் போய்விட்டு வருவோம்